நான் வந்து டயலில் ட டய டைலராக இருக்கிறேன் வந்து இது துணி எடுத்துன்னு வந்து கொடுக்கறாங்க தைக்கிறேங்க கார்மெண்ட்ஸும் சின்னுசாக வைக்கலான்னு இருக்கிறேங்க அது வந்து நிறையா பொறாமை பிடிச்சின்னு அதை வைக்கவே இது ப அவ்வளோ விட மாட்டேங்கறாங்க அதனால் வந்து நான் வந்து வீ வீட்லேயே துணியெல்லாம் தைச்சுக் கொடுக்கறேங்க வந்து என் கிட்டே துணி தைச்சு வாங்கிட்டு போகிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருந்தும் வந்து எங்கள்கிட்ட கற்றுக்கறதுக்கு வராங்க அதனால் வந்து அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறேங்க அதை வைச்சு நல்ல பெருசாக ஒரு கார்மெண்ட்ஸ் வைச்சு நிறைய பேர் வைச்சு தைக்கலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கிறேங்க அதனால் வந்து ஏ ஒரு பெ பெரிய தொழில் வைச்சு செஞ்சு பண்ணலாங்றது எங்களுடைய இது அதனால் வந்து கிராம கிராமத்தில் வந்து நல்ல அந்த டைலரிங் பெண்கள் வந்து அதிகமாக ஆண்களை விட பெண்களை தான் அதிகமாக நல்ல துணி தைக்கிறாங்க டைலரிங் நல்லா பண்ணுறாங்க அதனால் வந்து எங்களுக்கு து துணி தைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் தொழில் வந்து இப்போது டைலர் டைலர் க்ளாஸ் நான் கற்றுன்னு இருக்கிறேங்க அதுதான் ரொம்ப இது